நான் தனியார் வங்கி யூஸ் பண்ணாதே இல்லை இந்தியன் வங்கி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தனியார் வங்கியினு பார்த்திங்கனா சிண்டி கெட்டு இல்லை தனியார் வங்கி இதில் பெருசாக நான் யூஸ் பண்ணாதனால் எனக்கு அந்த அளவாக அதை பற்றி தெரியலை ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்தியன் வங்கி இந்தியன் வங்கியில் எல்லாமே நமக்கு சேஃப்ட்டியாக இருக்குது நமக்கு தேவையான காப்பீடில் இருந்து நமக்கு தேவையான வசதியில் இருந்து எல்லாமே பார்த்துக்கலாம் இந்தியன் ஓவர்சீஸ் தனியார் வங்கியை பொறுத்தவரைக்கும் இந்தியன் ஓவர்சீஸ்னு ஒன்று இருக்குது அதிலையும் சேஃப்ட்டி இருக்குது நமக்கு தேவையான எல்லாம் வசதியும் அவங்க செஞ்சு தராங்க ரெஸ்பாண்ட் இருக்குது நம்ம போய் கேட்டால் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதுல இருந்து எல்லாமே செய்கிறாங்க அதனால தனியார் வங்கிகளும் ஒரு அளவுக்கு பாதுகாப்பானதும் இருக்குது ஆனாலும் இந்தியன் வங்கிகிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் எனக்கு ரொம்ப என்னை பொறுத்தவரைக்கும் இந்தியன் வங்கி தான் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு